எனக்கு வரைய பிடிக்காத நாட்கள்ன்னால் மைண்ட் அப்செட்டாக இருக்கும்போது வந்து வரையரத்துக்கே பிடிக்காது அப்படி அதை மீறியும் வரைஞ்சம்னா ஏதாவது நல்லா இருக்காது அந்த ட்ராயிங் அதனால வந்து எனக்கு வரையரத்துக்கே பிடிக்காது அந்த நாளில் மட்டும் எனக்கு வரையரத்துக்கு பிடிக்காது அப்புறம் வந்து ஏதாவது ட்ராயிங் வ ஆன்லைனில் பார்த்துட்ருக்கும்போது இந்த ட்ராயிங் நல்லாயிருக்கு அப்படின் தோண்ணவுடனே அதை எடுத்து நம்ம வந்து வரைய ஆரமிச்சுருவேன் அதுக்கப்புறம் ட்ராவலிங் பண்ணும்போது அந்த இயற்கை காட்சிகள் மான் இதெல்லாம் வந்து அந்த இடத்துல இருக்குமில அதை வந்து உடனே வ வரைய ஆரமித்தோம்னா அழகாக வரைஞ்சி முடித்திடலாம் தினசரி வேலைல வந்து டெய்லியும் வந்து வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்குன்னே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து ஒதுக்கி வர் வரைய ஆரமித்தோம்னா ஒரு டூ ஹவர்ஸ் போல் முடித்திடலாம் அதுக்கு என்னென்ன வ அது எப்படி வரையுமென்னா நீட்டாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக வந்து வரையணும் அது அந்த பணியெல்லாம் முடிச்சுட்டுதான் வந்து வரையணும்